நான் இருக்க இடத்துல ரொம்பவும் சுலபமாக காணப்படுறது மயில் தான் காலையில் எழுந்திருக்கிறதே மயிலோட குறல் கேட்டு தான் நாங்கள் எழுந்திரிப்போம் மயில்கள் நிறைய வரும் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா பனிமூட்டமாக இருக்கும் அந்த பனி மூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வண்ண வண்ண மயில்கள் வந்து அழகாக தெரியும் மயில் வந்து கோழிமாதிரி அங்கங்கே இருக்கும் ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம் நம்ம மயிலை அதேமாதிரி மயில்கூட சேர்ந்து புறா இருக்கும் கொக்கு வரும் கொஞ்சம் வாய்க்காலில் தண்ணி போகறதுனால கொக்கு நிறைய வரும் காலையில நேரத்தில்தான் நிறையா பார்க்க முடியும் ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத நேரன்னால காலையில் எல்லா வகையான பறவைகளை பார்க்கலாம் பேரே சொல்ல முடியாத பறவைகள் நிறைய வரும் நம்ப அதை பார்த்துட்டு நம்ப புறான்னு சொல்லுவோம் இல்லை வேறு எதோ ஒரு பேரை வந்து நம்ப தேடுவோம் இருந்தாலும் நிறைய பறவைகள் இருக்கு கோழி வான்கோழி காடை புறா மயில் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மயில் தான்